இப்போ என்னன்னா எங்கள் வீட்டுக் காரை வந்து கழுவிட்ருக்கேன் ஓஸை வச்சி இப்போ தண்ணி ஓஸில் ஸ்லோவாக வருது என்ன பண்ணுவேன்னால் ஃபஸ்ட்டு போய்விட்டு செக் பண் என்னால் முடிஞ்ச அளவு செக் பண்ணுவேன் போய்விட்டு ஓஸ் பார்ப்பேன் எதுவும் ஓஸ்ஸு லீக்கேஜு இருக்கா நேராக அடுத்து போய் மோட்டர பார்ப்பேன் மோட்ரு தம்மாகி இருக்கா தம்மாகுதா இல்லை மோட்ரு என்ன பிரச்சனை ன்னு பார்ப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போய் தேடுவேன் முடியலையா இது மாதிரி ப்ளம்பரு மோட்ரு சரி பண்ணுறவன் ஃபோன் அடித்து வர சொல்லுவேன் பிறகு போய் அவனை பார்க்க சொல்லுவேன் அவங்க பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னால் அதுக்கு ஏற்றாப்புல நடவடிக்க எடுத்து சீர் பண்ண வேண்டி தான் சில பேர் சீரே பண்ண முடியாதும்பாங்க மோட்டருலாம் அப்படி டக்குனு நம்ம அது மாதிரி அவங்க சொன்னாங்கனால் விட்ரக்கூடாது இன்னும் நல்ல ப்ளம்பராக கூப்பிட்டு வந்து பார்க்கணும் இது மாதிரி நல்லா இருக்கா மோட்ரு இல்லை இந்த மோட்ரு அவ்வளோ தானா அப்படினு பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளே பார்த்தர்லாம் அப்படி மோட்ரு என்னாகப் போகுது மோட்ரு ஆனால் தம்மாகும் இல்லை ஓஸில் ஓட்டை விலுந்துருக்கும் அப்படி உள்ளே எதுவும் காயில் கீயிலு போயிருந்துச்சின்னால் போய்விட்டு நம்ம காயில் மாற்றணும் அதுக்குள்ளே பிரச்சினை அது அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நல்ல இதாக பார்க்குணும் நல்ல மோட்ரு சீர் பண்ணறவங்கள